ஹலோ அண்ணா பால் கடைக்காரங்களா அண்ணா எங்களுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு லிட்ரு மாதிரி உள்ள பால் வேணும்ண்ணா அண்ணா ரெண்டு பாலு தான் கிடைக்குங்களா இல்லை வேறு ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப்ஸ் பால் வச்சுருக்கீங்களாண்ணா சரிங்கண்ணா மாட்டுப் பால் எவ்வளோ ஒரு லிட்ரு எருமை பால் எவ்வளோ ஒரு லிட்ருண்ணா ஆ சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா அப்போ எருமை பாலில் ஒரு பத்து லிட்டரும் மாட்டு பாலில் ஒரு பத்து லிட்டரும் வேணுண்ணா அண்ணா ரெகுலராக வேணுங்கண்ணா ஏண்ணா பசங்கன்னா பெரும்பான பேர் ஓகேங்கந்தான்ண்ணா அண்ணா அட்ரெஸ் நான் சொல்லுறேங்கண்ணா மா பால் ஃபர்ஸ்ட்டு இது நம்ம இவ்வளோ பட்ஜெட் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் கம்மியான விலைக்கு தருவீங்களா இல்லை ஒரே மூட்டாக இது பண்ணுவீங்களா அதாங்கஅண்ணா நாங்கள் ரெகுலராக வாங்கப் போகறோம் ஒரு லிட்ரு நாற்பர்ரூவாங்கிறது எங்களுக்கு மட்டும் ஒரு முப்பதுரூவா பத்துரூவா குறச்சி பண்ணுவீங்களான்னு கேட்குறேண்ணா சரி ஓகேங்கண்ணா முப்பதுரூவா கம்மியாக இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா சேர்த்தி முப்பத்தஞ்சு ரூவாயில் முடிச்சிக்கலாண்ணா அண்ணா டெய்லி ஒரு ஐம்பது லிட்ரு வேணுண்ணா ரெண்டு பாலையும் சேர்த்தி நீங்களே டெலிவரி பண்ணாலே எனக்கு இன்னும் சந்தோஷம் ஆ ஆமாம்ண்ணா ஏஆர் டீ கடைக்குன்னு செண்ட் பண்ணோனுண்ணா நீங்கள் பால் வந்து ரெகுலராக அதாங்கண்ணா நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்கற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து உங்கள்கிட்டயே ஆர்ட்ரு எடுத்துக்குறோண்ணா ஆனால் காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமும் வேணுங்கண்ணா ரெண்டு நேரமும் வேணுங்க ரெண்டு நேரமும் பால் வந்து ஒரு ஐம்பது லிட்ரு குறையில்லாம வேணுங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கல்ல சரிங்கண்ணா நான் வந்து நாளைக்கு வந்து உங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுட்டுங்களா சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு பத்து மணிக்குள்ளே வரும் போது உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரோங்கண்ணா ஆ சரிண்ணா வந்துவிட்டு கூப்பிட்றேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா